அதாவது வந்துங்க எனக்கு பிடித்த நடிகர் நடிகையிலே வந்து ரொம்ப ரொம்ப பிடித்தவர் வந்து சிவாஜி அடுத்தது வந்து சாவித்திரி சாவித்திரியை பற்றி அப்புறம் சொல்கிறேன் ஆனால் சிவாஜியை பற்றி நம்பளால் ஸ் சொல்லி முடியாது ஏனால் அவரு வந்து ஒரு நடிகர் திலகமுனால் அவரு ஒருத்தர் தான் வேறு யாரும் கிடையாது என்ன பொறுத்த அளவில் அவரு ஒருத்தர் தான் அவரோடய நடிப்பும் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு ஆக்ஷன் கொடுத்து நடிக்கிறதுக்கு வந்து யாராலையும் முடியாது வீரபாண்டிய கப்பட்ட கட்டபொம்மன் எடுத்துக்கோங்க அதில் எவ்வளோ வீர ஆவேசமாக பேசுவார் வசனம் மஞ்சள் அரைத்தாயா அது பண்ணிணாயா இது பண்ணிணாயா தொட்டில் பெண்களுக்கும் மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா அப்படின்னு இந்த வசனோலாம் பேசிவிட்டு கடைசியில் தூக்கிலிடும்போது அவரு ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மனே நம்ம நேரடியா பார்த்த மாரிருக்கும் அந்த மாதிரி ஒரு வசனத்தை பேசி உயிரை விட்டாரு அந்த இது படத்தில் அவரு உயிரை விடலை ஆனால் படத்துக்கு படத்துக்காக நடிச்சார் அந்த மாதிரி அழகாக இருந்துச்சு ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த நடிப்பு அடுத்தது வந்து கர்ணன் எடுத்துகோங்க வால்மீகி ராமாயணம் இது மகாபாரதம் எழுதினாரு ஆனால் அந்த பாத்திரத்த ஏற்றி நடித்தது கர்ணன் பாத்திரத்த ஏற்றி நடித்தது வந்து இந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான் வேறு யாராலையும் நடிக்க முடியாது அந்த நடிப்பு அந்த வந்து பாணத்த போடுறாரு யார் அர்ஜுனன் பாணத்த போடும்போது அந்த தேர் காலை தூக்கும்போது பாணம் போடும்போது அப்டேயே நெஞ்ச நிமிர்த்து வாங்குறாரு அந்த பாணத்த வாங்கி முடிச்சவொடன்னே அவர் இறக்க போகிற தருவாயில் கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுறாருனா எல்லா தருமத்தையும் வாங்கிவிட்டாரு அவர்ட்டேந்து அனைத்து தருமத்தையும் வாங்கிகிட்டு அவரு என்ன கேட்கறாரு கடைசி நேரத்தில் வந்து உன்னோடைய இன்னும் உன்ட்ட உன் தருமம் நான் வாங்கணும் அதை நீ கொடு எனக்கு அப்படிங்கிறாரு அவர் நல்லா தெரியும் கர்ணன் யாருங்கிறது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரியும் அதே கிருஷ்ணன் யாருங்கிறதும் கர்ணனுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கும்போது அந்த தருமத்தை வாங்குறாரு அந்த கவச குண்டலம் மார்பில் போட்டிருக்கையிலாம் வந்து அந்த க குண்டலத்தோடு தான பிறந்தவரு அவரு அந்த கவச குண்டலத்தோடு தான் பிறந்தாரு அவரு கர்ணன் அந்த வேஷம் ஏந்தி நடிக்கிறார் சிவாஜி அப்போ அந்த இதெலாம் காட்டும்பொழுதுங்க உண்மையிலே நான் அழுதேன் நான் அழுதேன் ஏனால் அவரோடய நடிப்பு அவரு நடிப்புக்கு அவன் மாதிரி அந்த மாதிரி ஒரு நடிகனை பார்த்ததே கிடையாது என் வயசுக்கும் இனிமேல் பார்க்க போறதும் கிடையாது என்னால் முடியாது அந்த மாதிரி உள்ள ஆளெலாம் அவ்வளோ சிறப்பாக நடிச்சவர் அவரு அதே இதில் பாசமலர் எடுத்துகோங்க பாசமலரில் வந்து அண்ணன் தங்கச்சி உறவுங்கிறதே அவரை வெச்சு தான் மக்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சிக்கிடுச்சு தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் அந்த அளவுக்கு ஒரு பாசத்தோடு தங்கச்சி மேல் ஒரு பாசம் இந்த தங்கச்சி வந்து அண்ணன் மேல் ஒரு பாசம் அவ்ளோவு அருமையாக ரெண்டு பேரும் நடித்தாங்க கடைசியில் சாகும்போது அந்த சிவாஜி செத்தவொடன்னே தெரியுது சாவித்திரிக்கு அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சவொடன்னே உடனே ஓடிவறாங்க அண்ணன் இறந்துட்டாருன் சொல்லிட்டு வந்து அவர் மேலே விளுவுறாங்க விளுந்தவொன்னே அவங்களும் இறந்துட்றாங்க அப்போ அந்த அண்ணன் தம்பி அண்ணன் தங்கைங்கிற பாசத்தை வந்து எவ்ளோவு அருமையாக ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க பாருங்க அந்த இடத்துல அது ரொம்ப ரொம்ப எனக்கு உடம்புலாம் அப்டேயே சிலுர்த்து போச்சுங்க அந்த நேரத்தில் படம் பார்க்கும்போதுலாம் அப்டேயே நானெலாம் சிவாஜி படத்தை பார்த்தன்னா அப்படி கண்ணீர் விடுவேன் நான் ஏன்னால் அவரோடய நடிப்பு எதுக்குமே ஈடாகாது இது வரைக்கும் இது வரைக்கும் அவருக்கு நடிப்புக்கு ஈக்குவலாக எவனும் நடித்தது கிடையாது நடிக்க முடியாது நடிக்க போகிறதும் கிடையாது என் அவரே பிறந்து வந்தால் கூட முடியாது அந்த நடிப்பு அவரு ஒரு சிறந்த நடிகர் சிவாஜி அவரோடய ஈக்குவலா நடிச்சது வந்து சாவித்திரி வேறு நடிகரெலாம் நிறைய பேர் நடிச்சுருக்காங்க அவரு கூட அவரோடு இணையாக ஈக்குவலாக நடிகர் திலகம் அப்படிங்கிற பட்டத்தை வாங்கினவுங்க அவங்க நடிகர் திலகம்ங்கிற ஒரே பட்டத்தை வாங்கினவரு சிவாஜி தான் வேறு யாராலையும் முடியாது அது சிவாஜியை பற்றி சொல் சொல்லணுனா இன்னும் நிறைய இருக்குது சொல்லலாம் அதுக்கு நேரம் கிடையாது